எனக்கு சாப்பாடு ரொம்ப சூடாகவே இருக்கணும் எனக்கு நான் காலையில் இப்போ வாங்கிட்டுப்போகிறது எனக்கு மதியம் வரிக்கும் சூடாகவே இருக்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஹாட்பாக்ஸில் போட்டு கொடுங்க அது வந்து பிளாஸ்டிக்கு கவர்ளியோ எதுலையுமே எனக்கு வந்து இருக்க கூடாது எனக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து நான் ரொம்ப நேரம் இதே மாதிரி நான் சூடாகவே இருந்து நான் சாப்பிடணும் எனக்கு ஆறிடுச்சின்னா சாப்பிட பிடிக்காது எனக்கு நான் சொல்கிற டைம்குள்ளே வந்து எனக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்குணும் டெலிவரி பண்ண முடியுமா எனக்கு வந்து நான் ரொம்ப லாங்கில் வந்து இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு டெலிவரி வந்து பண்ணனும் எனக்கு வந்து ஒரே ஹாட்பாக்ஸில் வந்து எல்லாமே நீங்கள் போட்டு கொடுக்ககூடாது ஆனால் வந்து எனக்கு சாதம் தனியாக சாம்பார் தனியாக ரசம் தனியாக பொரியல் தனியாக இது எல்லாமே எனக்கு வந்து தனித்தனியாகதான் நீங்கள் பண்ணி கொடுக்குணும் நான் வந்து ரொம்ப தூரத்துலருந்து ஆர்ட்ரு பண்ணுறன் எனக்கு வந்து சாப்பாடு வந்து நீங்கள் கரெக்ட் டைம்க்கு வந்து எடுத்துன்னு வந்து எனக்கு வந்து கொடுக்குணும் நான் வந்து வெளியில வந்து வொர்க் பண்ணுறன் எனக்கும் இங்கேயும் ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்து இருக்கு நான் வந்து என்னால் வீட்லருந்து கொண்டுட்டு வரமுடியாததுனால தான் உங்களுக்கிட்ட வந்து ஆர்ட்ரு பண்ணுறன் எனக்கு இந்தமாதிரி இருந்தா மட்டுந்தான் நான் வந்து உங்களுக்கு பேக்கேஜ் வந்து கரெக்ட்டாக கொடுக்கமுடியும் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து செஃல்ப் சர்வீஸ் பண்றவங்க வந்து கரெட்டான ஆளாக வந்து இருக்கணும் எனக்கு வந்து பதில் வந்து கரெட்டாக நீங்கள் வந்து சொல்லணும் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு கரெட்டாக வந்து எடுத்துன்னு வந்து நீங்கள் கொடுக்கணும் இது வந்து சாப்பாடு வந்து எனக்கு சாப்பாடு ப்ளஸ் டீ தனியாக பிளாஸ்க்கில் வந்து கொடுத்துவுடுங்க அதுக்கு அதுதகுந்த பேமெண்ட்டை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து நான் பேமெண்ட் பண்ணுவேன் ஆனால் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஆள் வந்து கரெட்டாக வந்து கொடுக்குணும் நீங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி ஆளாக வந்து எனக்கு போட்டு எடுத்துன்னு வந்து வந்து கொடுங்க